ஹலோ யாரு சொல்லுங்க யாரு ஆமாங்க சொல்லுங்க ஆப்பிளு ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளை இப்படி எல்லா பழமுமே நம்மகிட்டே இருக்குது ஆ உங்களுக்கு என்ன வேணும் இது ஆரஞ்சு நூற்றி ஐம்பது ரூபா சாத்துக்குடி நூறு ரூபா திராட்சை நூற்றி இருபது ரூபா வாழப்பலம் வந்து எண்பது ரூபா எல்லா பழமுமே இருக்குது உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆ அதெல்லாம் நிறைய பேரு வாங்கிட்டு தான் இருக்காங்க வேணுன்னால் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டெல்லாம் கொறச்சு கொடுத்துக்கலாம் ஆப்பிள் ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா அதெல்லாம் கொய்யாப்பழம் வந்து ஒரு கிலோ அறுபது ரூபா ம் திராட்சை ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா வாங்க கொறச்சு கொடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொறச்சு கொடுத்துக்கலாம் நல்லா பண்ணித்தரலாம் வாங்க

ஆ ஆ திராட்சை ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா வாழப்பலம் எண்பது ரூபா ஆரஞ்சு நூற்றம்பது ரூபா சாத்துக்குடி தொண்ணூறு ரூபா ஆ கொடுக்கலாம் ஒரு ஒரு கிலோவா ஆ சரிங்க ஆ சரிங்க

ஆ சரிங்க வந்து வாங்குங்க நல்லா பண்ணி கம்மியாக பண்ணிக்கலாம்